எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்னோட தம்பி அவன் வந்து ஃபுட்பால் பிளேயர் அவன் ரொம்பவுமே வந்து ஃபுட்பாலில் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பான் பயிற்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க அவங்க ஸ்கூல்லையே வந்து ஃபுட்பால்க்குள்ளே கோச்சர் இருக்காங்க அதனால் அவங்களே கொடுத்துருவாங்க அப்புறோம் யார்கிட்ட போய் விசாரிப்பான் அப்படின்னா எங்களோடய ரிலேஷன் ஒருத்தங்க வந்துவிட்டு ஃபிஸிக்கல் எஜுகேஷன் படித்திருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டதான் நல்ல நல்ல ஐடியாலாம் கேட்பாங்க அவங்க வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே நல்லா விளையாடுவான் இப்பைக்கு வந்து டிஸ்ட்ரிக் பிளேயராக இருக்கான் இப்போ ஸ்டேட்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து ஃபுட்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரொம்ப ஆர்வமாகவும் விருப்பப்பட்டு ரொம்பவே விளையாடுவான் அவங்க ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா அவன்தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு காரணம் வந்து அந்த கோச்சர் தான் அவனை வந்து நல்லாவே கோச் பண்ணுவாங்க அப்போ வந்து நியூட்ரிஷியன் ஃபுட்டு அது மாதிரிலான் வந்து அவனுக்கு வந்து கரெக்டாக அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அதனால் அவனால் வந்து அந்த விளையாட்டில் வந்து ரொம்பவே சிறப்பாக விளையாட முடியிது அதுக்கு காரணம் வந்து அந்த கோச்சர் தான் இவனும் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பான் அவங்க எங்கள் வீட்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் உனக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாக நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்லான் சொல்ல மாட்டாங்க விளையாடுறது வந்து விளையாட்டுலேயே வந்து நல்ல திறமையா இருக்கிறதுனால விளையாடு அப்படின்தான் சொல்லுவாங்க அதனாலலேயே எங்கள் வீட்டுலேயும் அவனுக்கு சப்போர்ட் உண்டு அதனால் அவன் வந்து சிறப்பாகவே விளையாடுவான்